வாழ்க்கையில் நான் ரொம்ப மதிக்கிறது வந்து பாசத்தைதான் பாசமிகு மிகு மனிதர்கள்தான் அதானே இந்த வேற எந்த பணத்துக்கு இதுக்குனு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் நமக்கு கிடையாது பாசம் எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம அடிமை தான் இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அது மாரி என் மேல் பிரியமாக இருப்பாங்க நான் அவங்க மேல் பிரியமாக இருப்பேன் எங்கள் அம்மா என் மேல் உயிராக இருப்பாங்க நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேர்ந்து என்னை ஒரு தடவை கூட அடித்தது கிடையாது அப்பாவாச்சும் திட்டுவாங்க எங்கள் அம்மா என்ன அடித்ததே கிடையாது திட்டமாட்டாங்க ரொம்ப பாசமாக தான் என்னை செல்லமாகவே பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க அதேமாதிரி கொஞ்சம் நாள் எங்கள் பெரியப்பா வீட்டில் படித்தேன் எங்கள் பெரியப்பா பெரியம்மாவும் ரொம்ப அரவணைப்பாக இருப்பாங்க ரொம்ப நான் நைட்டில் திடீர்னு எந்திரித்து பசிக்குதும்பேன் எனக்கு தோசை ஊற்றி கொடுப்பாங்க எங்கள் பெரியம்மா பொடியை தொட்டு கொடுப்பாங்க அதனால் ரொம்ப என் மேலேயும் பாசமாக இருப்பாங்க நாங்களும் இன்னமும் அவங்கள் மேலேதான் பாசமாக இருக்கிறோம் எங்கள் சித்தப்பா சித்தியும் அதேமாதிரி ரொம்ப பாசமாகதான் இருப்பாங்க எங்கள் மேலே அதுமாதிரி நான் தீபாவளி பொங்கல்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நான் பொடவை கிடவ எடுத்து கொடுப்பேன் அது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் ஃபாரின் கீரீன் போயிட்டு வந்தேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பாக்கு வேஷ்டி சட்டை எங்கள் அம்மாவுக்கு பொடவை ஏதாச்சும் பிடிச்ச நகை ஏதாச்சும் வேணுமா என்னன்ட்டு அந்தமாதிரி வாங்கி தருவேன்

ரொம்ப நான் அதிகமாக மதிக்கிறது எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களைதான்